எம் எஸ் விஸ்வநாத் பாடல் நல்லாயிருக்கும் தமிழ் பாட்டு அப்போ பாடின பாட்டு நல்லாயிருக்குது இப்போ பாடின பாட்டு வந்து அதிகம் மியூசிக்தான் இருக்குது தெளிவான கருத்து கிடையாது அப்போ இருந்த பாட்டு கருத்து பாரதிராஜா பாடின பாட்டும் கருத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டும் கருத்து கண்ணதாசன் எழுதின பாட்டும் கருத்து கருணாநிதி எழுதுனதும் கருத்து நல்லா இருந்ததுங்க இப்போ வர பாட்டு வந்து கருத்து இல்லை ஒன்றும் இல்லை மியூசிக் தான் அதிகமாக இருக்குது